அஞ்சு ஒம்பது லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்று அஞ்சு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு